ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க ஃபோக் டான்ஸ் அகாடமி தான் சொல்லுங்கள் ஓகேங்க ஆ கற்றுக்குலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குலாங்க பண்ணிக்கலாங்க வீக் எண்ட்லேயும் நாங்கள் க்ளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இது நார்மலு வீக் டேஸ்சில் வந்து ஓகேங்க வீக் டேஸ்சில் வந்து டெய்லி டூ ஹவர்ஸ் வந்துட்டு இங்கே க்ளாஸ் வந்து இருக்குங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீக் எண்ட்டில் வந்து ஹாஃப் டே வேணுங்களா அப்போது வீக் எண்டுன்னால் நம்ம வந்துட்டு ஹாஃப் டே வெச்சுக்கிலாங்க சாட்டர்டே சண்டேயில் ஹாஃப் டே வெச்சுக்கலாம் அப்புறம் டெய்லியும் நீங்கள் வரமாதிரி இருந்துச்சுன்னா டெய்லி டூ ஹவர்ஸ் வந்து நம்ம த்ரீ ஹவர்ஸ்ஸாக கூட இன்கிரீஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க மேம் ஃபீஸ் வந்து நாங்கள் நார்மலாக வந்துட்டு மற்ற அகாடமி விட கொஞ்சம் கம்மியாகதான் பே பண்ணிகிட்ருக்கோம் டிஸ்கௌண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மேம் நீங்கள் வந்துட்டு ஒன் மந்த்தில் வேணும்னு சொல்கிறனால வந்துட்டு ஒரு டென் பர்சண்டேஜ் வந்து டிஸ்கௌண்ட் பண்ணலாம் மேம் ஆமாம் மேம் அது அகாடமி ரூல்ஸ்ஸு அது நான் வந்து இங்கே எம்ப்ளாயாகதான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அது இல்லைங்க நான் இப்போ வேறு பேட்ச்சுக்கு வந்து பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் செஷ்ஷன் நான் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் ஒன் மந்த் ம் மேம் இதில் வந்துட்டு நியர்லி வந்து ஒரு டென் பேட்ச்சஸ் இருக்குது ஏன்னால் இது கொஞ்சம் பெரிய அகாடமி அதனால வந்துட்டு நிறையா ட்ரெயினிங்கு ப்ரஃபஸர்ஸெல்லாம் இருக்காங்க டான்ஸ்ஸுக்கு அது நிறையா டான்ஸர்ஸ்ஸு மாஸ்டர்ஸெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து இது இது நமக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒன் மந்த்துன்னு கேட்குறனால உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வந்துட்டு நாங்கள் மாஸ்டர்ஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம் மேம் அதனால வந்துட்டு நீங்கள் உங்களது ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் ஒன் மந்த்திலே வந்து கற்றுக்கலாம் ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து சொல்லுங்கள் மேம் மேம் ட்ரெஸ் கோட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோக் டான்ஸுன்னால் அதுக்கு தனியாக வந்துட்டு அவங்க வந்து இந்த மாஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க மேம் அவங்க ஒரு ஒரு ட்ரெயினிங்க்கும் வந்துட்டு ஒரு ஒருமாதிரி ட்ரெஸ் கோட் வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ராக்டிஸ்க்கும் இல்லை மேம் நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிட்டாலே போதுங்க மேம் அது அவர்களே வந்துட்டு ட்ரெஸ் கோடில் இருந்து எல்லாமே வந்து அவர்களே பார்த்துக்குவாங்க அதனால பிரச்சின இல்லை மேம் மேம் நீங்கள் இந்த வீக்கிலேருந்துவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்ஸும் வந்து ஃபீஸ் டீடைல்ஸ்ஸு அப்புறம் அகாடமி பற்றி ப்ரவுச்சரெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் மேம் இதாக மேம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஓகே மேம் நான் உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ்ஸு அப்புறம் உங்களுக்கு யார் வந்து ட்ரெயினிங்க்கு வந்து எந்த மாஸ்டர் வந்து வருவாங்க அவங்களோட வீடியோ க்ளிப்பு அப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குற ட்ரெயினிங் அந்த க்ளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் மேம் ஓகே மேம் நான் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி விடுறேன் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து ஒருநாள் நேரில் வாங்க நம்ம பார்த்துட்டு நேரில் பேசிக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் ஃபீஸ் டீடைல்ஸை நம்ம வந்து பேசிக்கலாம் நீங்கள் இதே நம்பருக்கு கூப்பிடுங்க என்னோடய நேம் சொல்லுங்கள் அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு என் கிட்டே அழைச்சிட்டு வருவாங்க நம்ம பேசிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் வாங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ வாங்க மேம் பார்த்துக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே